ஸ்டவ் அடுப்பில் சாப்பாடு வந்து சீக்கரமாக செஞ்சுக்கிறோம் ஆனால் இப்போ அது சீக்கிரம் செய்யறதுனால் நான் சீக்கிரம் செஞ்சுட்டு வேலைக்கு போகிற சீக்கிரமாக அந்த டைமுக்கு நாங்கள் வேலைக்கு போயிடுறோம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு அனுப்ச்சி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் சீக்கிரம் அனுப்ச்சி விட்டுருவோம் அதனால் நாங்கள் இதை வந்து நம்மளுக்கு வந்து வேலையும் குறையுது இந்தப் புகை இல்லாமையும் வீடு சுத்தமாகவும் இருக்குது நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சினை இல்லை விரைவாக சமைக்க முடியுது